நான் முணுமுணுக்கிற பாட்டுனு கேட்டிங்ன்னால் நான் முணுமுணுக்கிற பாட்டுன்னு கேட்டிங்கன்னால் மெலோடி சாங்ஸ் இந்த மாதிரி நான் நிறைய சாங்ஸ் கேட்பேன் மெலோடியும் கேட்பேன் சேட் சாங்ஸ்ஸும் கேட்பேன் அதுக்கப்புறம் வைப்ஸ் சாங்ஸ்ஸும் கேட்பேன் மோட்டிவேஷனல் சாங்ஸ்ஸும் கேட்பேன் மெலோடி சாங்ஸ்சில் எடுத்துக்கிட்டால் நான் போகிறேன் மேலே மேலே காதல் ஆசை யாரை விட்டது அதுக்கப்புறம் என்னை விட்டு உயிர் போனாலும் இந்த மாதிரி நிறைய சாங்ஸ் கேட்பேன் இதெல்லாம் ஒரு சூப்பரான சாங்ஸ் என் காதல் சொல்ல நேரமில்லை நான் போகிறேன் மேலே மேலே இது ஒரு சூப்பரான சாங்கு எஸ்பிபி சாரும் அப்புறம் சித்ரா மேமும் பாடியிருப்பாங்க அவங்க குரலுக்கு அந்த சாங் ரொம்பவே சூப்பராயிருக்கும் அதுக்கப்புறம் என் காதல் சொல்ல நேரமில்லை இந்த சாங்கை வந்து இசையமைத்ததும் பாடினது யுவன் ஷங்கர் ராஜா எனக்கு யுவன்ஸ் யுவன் சாங்ஸ்னாலே ரொம்பவே பிடிக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கப்புறம் சேட் சாங்க்ஸு பார்த்தா வெண்மதி வெண்மதியே நில்லு ஒரு சாங்கு அது வந்து ரூப் குமார் ராக் ராத்தூர்னு ஒருத்தர் பாடினது அது அந்த பாட்டுக்கு இசையமைத்தது ஹாரிஸ் ஜெயராஜ் ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதே மாதிரி ஹாரீஸ் ஜெயராஜ் மியூசிக்கில் இன்னொரு பாட்டும் இருக்குது அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சலனு ஒரு பாட்டுடிருக்கு அதுக்கும் அருமையாக இசை அமைச்சிருப்பாரு அதுக்கேற்ற மாதிரியே கார்த்திக்கும் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு அந்த வோக்கல் வந்து அந்த வோக்கலுக்கு கார்த்திக் தான் பாடினாரு அந்த பாட்டையும் கேட்குறத்துக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் நான் நிறைய இந்த மாதிரி சாங்ஸ் கேட்பேன் நான் ஒரு மெலோஃபயில் மியூசிக் லவர் அப்படினு கூட சொல்லலாம் ஏன்னால் எனக்கு சாங்ஸ் கேட்குறதே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு அடிக்